நான் காரைக்குடியிலேருந்து வந்துருக்கேங்க துணி கடை வச்சிருக்கேன் ஆம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களுக்கு பொம்பளை புள்ள எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே வாங்கினு வந்துருக்கமா ஹோல் சேல்ஸு விலைக்கு வேணும் எனக்கு சுடிதார் ஒரு ஒரு டஜன் கொடுங்க எனக்கு ரொம்ப விலைக்குலாம் வேணாங்க ஐநூறுபா உள்ளதாக பார்த்து கொடுங்க ஒரு டஜன் அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு கெவுனுமா கவுனு ஒரு டஜன் கொடுங்க ஒரு டஜன் கொடுங்க கெவுனு ஐநூறுவாயிக்கு உள்ளதா கொடுங்க நைட்டி கொடுங்க நைட்டி ஒரு டஜன் கொடுங்க அதுவும் கொஞ்சம் கொறைச்ச விலலே இரநூத்து ஐம்பரூவாலயே கொடுங்க

டீஷர்ட்டு ஓரு டஜன் கொடுங்க டீஷர்ட்டு வந்து கொஞ்சம் கொறைச்ச கம்மி விலைலே நூத்தம்பரூபாயில இருக்குமாமா அந்த நூத்தம்பரூபாயில ஒரு டஜன் கொடுங்க அப்புறம் ஷர்ட்டு வேணும் சட்டை முன்னூருபாயிலயே கொடுங்க அப்புறம் வேட்டி இருந்தால் கொடுங்க பெரியவங்களுக்கு வேஸ்ட்டி வேணும் அது ஒரு ரெண்டு டஜன் கொடுங்க வேஸ்ட்டி ய ய ஏர இரநூறுவாயில இருக்குமாமா ஏ இரநூறுவாயில ரெண்டு டஜன் கொடுங்க அப்புறம் புடவ ஸாரீ வந்து அது ஒரு ரெண்டு டஜன் கொடுங்க இரநூத்து ஐம்பரூவாயில ஒரு டஜன் கொடுங்க நானூறுபாயில ஒரு டஜன் கொடுங்க

ம் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் ம் ஒரு ரெண்டாயிரத்து அறநூறு குறைச்சிக்கலாமாமா எங்கள் கடையில் உங்கள்ட உங்கள்ட வாங்கிட்டு போய் தானமா யாவாரம் பண்ணுறேன் ஏதாவது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொறைச்சிப்பாருங்க என்னெனு பாருங்கள் ஆ பில் போடுங்க பில் போடுங்க பணம் கொடு சரி இல்லைமா நான் கைலயே எடுத்துட்டு வந்துருக்கேன் சரிமா வாங்க சரி